ஹலோ ஆ சுவிக்கியா அருள்னு சொல்லிகிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வசந்த பவனில் ஆர்டரு போட்டுருந்தேன் ஆல்ரெடி இரண்டு சப்பாத்தி இரண்டு நாண் சொல்லியிருந்தேன் இப்போ ப்ளஸ் அதில் இரண்டு சப்பாத்தி இரண்டு நாண் ஆட் பண்ணி கொடுக்க முடியுங்களா நான் அதுக்கான அமோண்ட் ஜிபேயில் பே பண்ணிடுறேன் ஆ லொகேஷன் வந்துட்டு கால் பண்ணுங்கள் வந்து பிக் பண்ணிக்கிறேன்